ஆ கணேஷ் அப்ளைன்ஸ் ஸ்டோர்ஸா அப்படிங்களா ஆ சார் நான் வந்து மொபைல் புதுசாக வாங்கலான்னு இருக்கேன் ஆப்பிளில் செல்லுங்க சார் இந்த ஆப்பிள் ஃபோட்டின் ஐ ப்ரோ அது வந்து நல்லாயிருக்குனு சொன்னாங்க அப்படிங்களா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் சொல்கிறிங்களா ஓகே அப்படிங்களா ஓகே

அப்படிங்களா ஓகே ஆ ஓகே சரிங்க ஓ ஓ ஓகே ஓகே அப்படிங்களா சரி இது ஓகே இதைவிட பெட்டராக ஏதாச்சும் இருக்குதுங்களா நல்லதாக அப்படிங்களா சரிங்க சரிங்க வேறு வேறு இதோட ஸ்பெசிஃபிகேஷனே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறிங்களா ஆ இந்த ஃபோன் தான் வந்து நிறைய வாங்குகிறாங்களா அப்படிங்களா சரிங்க சரிங்க சரி ஓகே நாளைக்கு வந்து நான் கடையில் வந்து பார்த்து என்னென்னு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்களா சரிங்க ஓகே நாளைக்கு நான் கடையில் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க தேங்ஸ்ங்க

அப்படிங்களா ஓகே ஓகேங்க ஓகே தேங்க்யூ